எனக்குப் பிடிச்ச பைக் என்னான்னா ஸ்ப்ளெண்ட்ரு ப்ளஸ்ஸு யமஹா ராயல் என்ஃபீல்ட் பேஷன் ப்ரோ இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதில் என நாங்கள் இப்போ வச்சுருக்கற பைக்கு வந்து ஸ்ப்ளெண்ட்ரு ப்ளஸ்ஸு ஏன்னா நாங்கள் ஹைட்டு அது கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கறதுனால அது கம்ஃபர்ட்டபிளாக இருக்கும் ஃபேமிலியை அழச்சிட்டு போகறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பைக்கு எனக்கு வந்து கனவு என்ன வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா ராயல் என்ஃபீல்டு வந்து பைக் வாங்கணுன்னு ஆசைப்பட்டோம் அது ஹைட்டுக்கும் நல்லாருக்கும் கரெக்டா அந்த கொஞ்சம் ராயலாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும் பைக்கிங் பயன்களுக்கு சிறந்த பைக் எதுனா ஏன் ஃபேமிலிக்கு வந்து ஈஸியாக கம்பர்ட்டஃபிள் பண்ணி பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஸ்ப்ளெண்ட்ரு ப்ளஸ்ஸு வந்து நல்லாருக்கு அது வந்து வசதியாக இருக்கு